என் லைஃபுன்னால் என்னங்கன்னு சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அக்கா தங்கச்சி மூணு பிள்ளைங்க எங்கள் அப்பா வந்து கண்ட்ரக்டராக இருந்தார் அதாவது ஜீவாவில் ஜீவாவில் கண்ட்ரக்டராக இருந்தார் எங்கள் அம்மா வந்து விவசாயம் மூணு பிள்ளைங்களையுமே எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் நல்லாவே வ வளர்த்துனாங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க ஸ்கூல் போனோம் ஸ்கூல் போனோன்னால் போனோம் படித்தோம் அதுதான் பெருசாக படிக்கலை எங்கள் அப்பா கொடுத்த செல்லத்தில் அப்படியே எங்கள் அம்மா சொல்லிட்டுதான் இருப்பாங்க படிக்கணு கண்ணு படிக்கணு கண்ணு அப்படின்னு நாங்கள் வந்து அதை கவனிக்காமல் விட்டோம் எல்லா பெருசாக படிக்கலை ஒரு பத்தாவது பன்னண்டாவது அந்த மாதிரி அப்படிதான் படித்தோம் படித்தோம் கல்யாணம் ஆகி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அக்கா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாங்க எனக்கப்புறம் என் தங்கச்சிக்கு லாஸ்டாக எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி நாலன் ஒரு ரெண்டு மூணு வருடம் கழித்து எனக்கு எனக்கு ப எனக்கு எங்கள் அக்காவுக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆகி என் பையன் வயிற்றுலானதுக்கப்றந்தான் எங்கள் அக்காவுக்கு குழந்த எங்கள் அக்காவுக்கு நாலஞ்சு வருடமா குழந்த இல்லை அதுக்கப்புறந்தான் எங்கள் அக்காவுக்கு குழந்த என் பையன் ஒரு மாதம் முன்னாடி முன்னாடி என் பையன் ஒரு மாதம் முன்னாடி எங்கள் அக்கா பையன் ஒரு மாதம் பின்னாடி அப்படி இருந்தாங்க எங்கள் அப்பா பிள்ளைங்க மாதமா இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் அக்காவையும் என்னையும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க நம்ம பிள்ளைங்க மாதமா இருக்குதுன்னு எங்கள் அம்மா அப்படி ஒரு பொத்தி பொத்தி என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்து அப்படி பார்த்துக்குவாங்க இப்போ அப்படி பாத்து பார்த்துக்கிட்ருந்தாங்க அப்புறம் என் பையன் பிறந்தான் என் பையன் பிறந்து ஒரு நாலஞ்சு மாதங்கழிச்சு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதாவது கேன்சர் கேன்சர்னால் குப்புசாமிநாயுடு கோயம்புத்தூர் குப்புசாமி எங்கெங்கேயோ பார்த்தோம் சேலம் எல்லா பக்க எல்லா எங்கெங்க சொன்னாங்களோ எல்லா பக்கமும் பார்த்தோம் எங்கேயுமே முடியல கடைசியாக குப்புசாமி போனோம் அங்கேயும் முடியல கடைசியாக அம்மா இறந்துட்டாங்க இறந்தாலும் என் பையன் ஆறு ஏழு மாதம் ஆகிறப்பல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியல அதாவது என் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுனா கூட எங்கள் அம்மா கிட்ட வர வேண்டாம்கண்ணு தூரம் கூட்டிகிட்டு போ பையனை நீயே ஊட்டு என்கையால ஊட்ட வேணாம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நெலமை என் பையன்லா ஒரு வருடம் இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதாவது எங்கள் அம்மா ரெண்டாவது நாள் இறக்குறாங்க மொதல்நாள் என் தங்கச்சிக்கு கல்யாணம் அதல்லாம் மறக்கவே முடியாது ரெண்டாவது மொதல் எங்கம்மாவை ஹாஸ்பிடலில் விட்டுட்டு எங்கள் அம்மா கூட இன்னோரு அம்மாவை விட்டுட்டு நாங்கல்லாம் வந்து என்தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அன்றைக்கு சாயங்காலமும் மறுபடி நான் எங்கள் அப்பா எல்லா எங்கள் அம்மாகிட்ட போய்விட்டோம் எங்கள் அம்மா போகும் மைக்கா நாள் காலைலல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதாவது எங்கள் அம்மாவுக்கு உயிர் போகல நான் சொல்கிறேன் அம்மா தங்கச்சிக்கு சத்தி நம்ம தங்கச்சிக்கு சத்திக்கு உன் பிள்ள கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்மா அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் அம்மா அதை காதில் கேட்டுதான் ஒரு சொட்டு கண்ணீர்விட்டாங்க அந்த உயிர் அப்படியே பிரிஞ்சிடித்து அவ்வளதான் மறுபடி அம்மாவை கூப்பிட்டு வந்து எல்லா அடக்கம் பண்ணி ஓகே ரைட் முடிஞ்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்க அவங்க போயாச்சு அப்புறம் புகுந்த வீட்டுக்குன்னு வந்தால் புகுந்த வீட்டில் எத்தனை பிரச்சனை மாமியார் மாமனார் பிரச்சனை வீட்டுக்காரர் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனையும் சந்திச் சந்திச்சாச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லை இருபது வருடமா நான் பட்டபாடு அந்த ஆண்டவனுக்குதான் கொஞ்சம் இப்போ வந்து அம்மா அப்போவே படிக்க சொன்னாங்களே நம்ம படித்தோமா படிக்காமல் இன்றைக்கு காட்டு வேலை செய்கிறோமே சரி நம்ம பையனாச்சும் நல்லா படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை ஒரு சலுப்புன்னால் நம்ம அம்மா இருந்தால் நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம்ல ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கலாமில்ல என் பையனுக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதோ இருபது வருடம் ஆகுது இருபது வருடத்துல எம் பையனல்லாம் ஒரு நாள் கூட ஒரு லீவில் எல்லோரும் அவங்க அம்மா ஆயா வீட்டுக்கு போகிறோம் தாத்தா வீட்டுக்கு போகிறோம்பாங்க என் பையன்லாம் ஒரு நாள் கூட எங்கேயும் போனதே கிடையாது எங்கள் அக்கா பையன் என் வீட்டுக்கு வருவான் எங்கள் என் பையன் எங்கள் அக்கா வீட்டுக்கு போவான் என்தங்கச்சி என்தங்கச்சி அது இருக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் அதுவும் புருஷன் சரியில்லாதனால அது ஒரு பெரிய கஷ்டம் அது காலந்தள்ளுறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படிதான் இன்று வரைக்கும் என்ன சொல்கிறது இன்றைக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னோம்னா கல்யாணம் ஆகி போனாலுமே நம்ம அப்பா அம்மா இருந்தால் அது வேறே ஒரு ஆதரவு எங்கள் அப்பா அம்மா இல்லாதது இன்றுமே எனக்கு ரொம்ப ஒரு நெனைச்சன்னாவே ஒரு கஷ்டன்னு நெனைச்சன்னாவே என்னால் முடியல